முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு நாலு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து மூணு ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று